எங்கூர் பாதற நடனமாடுவாங்க நூறு பேர் ஐம்பது பேர் எல்லா பிள்ளைங்கள் ஆடுவாங்க அந்தந்த மாதிரி பனி மோடு கொட்டுன்னா அந்தந்த ஆட்டம் அப்படி அப்படி ஆடுவாங்க நடனம் நல்லாருக்கும் சிறப்பா நல்லாயிருக்கும் பதினஞ்சு நாளைக்கு கோயில்ல பசங்க இல்லாத நேரமிருக்காது பதினஞ்சு நாளைக்கு ஆட்டம் நல்லாயிருக்கு பொங்கல் முடிஞ்சோடன்னே மஞ்சள் நீராடுவாங்க அப்புறந்தான் அன்னைக்கி கோயில்ல எல்லாம் பூஜை பண்ணி கொண்டு எல்லாம் பண்ணிட்டு அப்புறந்தான் கோயிலுக்கு ஜனம் வராது இன்ன வர்லிலேயும் ஜனம் எந்த நேரம் இருந்தால்தான் ஜொலிக்கும் நடனமும் சாய்ந்தரமெல்லாம் பூஜை ஆகி கொம்பன் சுற்றிகிட்டு வந்து ஆடி வச்சிட்ன்னா பசங்கள் எந்நேரம் ஆடலாம்னுதான் நடனம் ஆடிகிட்டுதான் இருப்பாங்க நல்லாயிருக்கும் சிறப்பா நல்லாயிருக்கும் பதினஞ்சு நாளைக்கு என்னைக்கி எந்நேரம் கோயிலுக்கு போலாம்னுதான் எல்லாம் பிள்ளைங்கள்லாம் பறந்துகிட்டு கிடக்கும் நல்லாயிருக்கும் சிறப்பா பாதரையில்ருக்கற அம்சம் எங்கள் எந்த ஊருக்கு கூட வராது நிறைய பசங்கள்லாம் நிறைய இருக்கிறாங்கோ நூறு பேர் நூறு பேர்த்துக்கும் குறையில்லாத ஆடுவாங்க நல்லாயிருக்கும் அதே மாதிரி இன்னும் மழை மழை பேஞ்சிது ஒன்று பிரயோஜனம் தான் இல்லை ஊருக்குள்ள ஒன்று பிரயோஜனம் இல்லை வெள்ளாமையும் பண்ண முடியல என்ன ஒரு மாடு வச்சிகிட்டு ரெண்டு ஆடு ஓட்டி வச்சிகிட்டு மேய்ச்சிகிட்டுதான் இருக்கிறேன் ஒன்றும் வருமானம் இல்லை